வணக்கம் கவுன்சிலர் பேசுகிறேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கண்ணா கேட்குது ஓகே

நானும் பார்த்தேன் ஏற்கனவே ரெண்டுப் பேர் சொல்லியிருக்காங்க இப்போ எம்எல்ஏட்டையே சொல்லியிருக்கேன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்டையும் மனு கொடுத்துருக்கோம் சொல்லியிருக்கோம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கி அடுத்த ப்ராஜெக்ட் சீக்கிரம் வரப்போகுது பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க இப்போதிக்கி கொஞ்சம் நிறைய ட்ரைனேஜி வாட்டரெலாம் அதில் வர விடாமல் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கணும் இப்போதிக்கி கொஞ்சம் சுகாதாரமாக நீங்கள் பார்த்துக்குங்க அடுத்த ப்ராஜெக்ட் வரும்போது கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக் கொடுப்போம் இப்போ உடனே கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சினைன்னா நீங்கள் மெம்பர்ஸ்ஸை வெச்சு உங்களுக்கு உங்களுக்கு க்ளீன் பண்ணித்தரோம் சின்ன பிரச்சனைன்னா சால்வ் பண்ணிடலாம் இல்லை எக்ஸ்ட்ரா பெரிசா அமைக்கணும் அப்படின்னா அடுத்த ப்ராஜெக்ட் சீக்கிரம் வரப்போகுது உங்களுக்கு பண்ணித்தந்துடுவோம் கொஞ்சம் அதிகமாக தண்ணி வரவிடாமல் கொஞ்சம் நம்ம அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும்

ம் நான் நான் பார்த்து இந்த சைட் விடாமல் கொஞ்சம் பார்த்து உங்கள் ஏரியாவில் கொஞ்சம் பார்த்து விட சொல்லுங்கள் இப்போ சின்னச் சின்ன ப்ராப்லம்னு வரணுன்னு சொன்னால் என்ன பண்ணிக்கொடுக்கணுன்னு சொல்லுங்கள் சின்ன ப்ராப்லம்னால் பண்ணிக்கொடுத்துர்றோம் இல்லை பெரிசா தண்ணிப் போயிருக்குது இது கட்டணும்னா அடுத்த ப்ராஜெக்ட் வரப்போகுது சீக்கிரத்துல அந்த இதில் கண்டிப்பாக நம்ம ஏரியாக்கு பண்ணிக் கொடுத்துருவோம் கண்டிப்பாக பண்ணிக் கொடுக்குறோம்

ஆ நானும் பார்த்துருக்கேன் சரி பண்ணிடுவோம் சரிப் பண்ணிடுவோம்

ஓகே தேங்க்யூ